யாராவது நோய்வாய்பட்டுருந்தா அவங்களுக்கு கஞ்சி வச்சி கொடுக்கறது அப்புறம் வந்து தேவையான மூலிகை அந்த சார்ந்த பொருட்கள்லருந்து எல்லாருக்கும் அந்த கஞ்சியில இல்லைன்னா அந்த மாதிரி எதாவது தண்ணி மூலிகை தண்ணி கொடுக்கறது அப்புறம் வந்து ரசம் சாதம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்புறம் வந்து மொடக்கத்தான் அந்த மாதிரி இதில் வந்து ரசம் வச்சி கொடுக்கறது மிளகு ரசம் வச்சிக்குடுக்கறது இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கடையில் வாங்கற உணவுகளை தவிர்த்தாலே நோய்வாய் வராம தடுக்கலாம் வீட்ல செஞ்சி சாப்பிட்றது அப்புறம் வந்து நிறைய பொருட்களை வந்து கடையிலிருந்து வாங்காம வீட்ல நாம உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள்லருந்து எடுத்து அதுலருந்து சமைச்சி நம்ம வீட்டில் சாப்ட்டாலே அதில் உள்ள எல்லா நம்ம உடம்பு உடலுக்குள்ளே எல்லா ஒரு சத்துமே அதில் நிறைய இருக்கு அதில் வந்து நம்ம ரசம் வைக்கிறத்துலையே நிறைய வகை ரசம் மூலிகை ரசத்துலையே மிளகு ரசம் ஜீரகம் இந்த மாதிரி பூண்டு இதெல்லாம் இதுலையே செஞ்சாலே நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து நிறைய முடக்கட்டாத்தான்னு சொல்லுவாங்க அதில் வந்து தோசை சாப்பிட்றது அப்புறம் வந்து அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கஞ்சி வச்சி குடிக்கிறது அது மாதிரி நம்ம காலையிலையே ம்ம்ம் ஃபர்ஸ்ட் நாள் சமைச்சி வச்ச சாப்பாட மறுநாள் வந்து பழைய சோற்றுலே அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா இந்த மாதிரி போட்டு தினமும் அதே சாப்பிட்டு வந்தாலே நமக்கு நோய் வந்து நோயே வராது அந்த காலத்தில் உள்ள பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த முறையை தான் பின்பற்றினாங்க நிறையாவும் நிறைய எல்லா கும்பத்துலையும் சரி யாராவது ஒரு இப்போ உள்ள இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நோய் அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவு முறை சரி இல்லாததுனால ரொம்பவே ரொம்ப நிறைய நோ நோய் வந்துருக்கு கேன்சர் சக்கரை நோய் அப்புறம் வந்து நிறைய நோய் வருது நிறைய இது மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு ஒரு தடவையாவது எண்ணெய் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது அது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து வெந்தையம் அரைச்சி குளிக்கிறது செம்பருத்தி இல கிராமத்தில் வந்து நிறைய செம்பருத்தி இல அந்த மாதிரி கையாந்தரன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் இது மாதிரி நல் இது மாதிரி காலையிலையே சும் பழைய தண்ணியில வடிச்சு வச்சிருக்கற அந்த தண்ணியில வந்து சோத்துக்கற்றாழனு சொல்லுவாங்க அதில் வந்து அதை வந்து போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நிறைய இதுவும்போல மூலிகைக்கு அந்த மருத்துவ குணங்கள் வந்து நிறைய ஒரு மூலிகை செடியில் இருக்கு ஆனால் கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி எதுவுமே இருக்கமாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறது இப்போ உள்ள மருத்துவ குணங்கள் வந்து எதாவது டாக்டர்கிட்ட போய் எதுவும் கேட்டா தான் இந்த மாதிரி வந்து சொல்லுறாங்க அப்புறம் வந்து தாத்தா பாட்டி வந்து இது மாதிரி பேசுறவங்க வேறு என்னான்னா நாம வந்து உணவு முறை தடுக் தடுக்கறதுலருந்து நிறைய உபாதைகள் அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் அப்புறோம் அதில் உள்ள மூலிகை அப்படின்னா சோத்துக்கற்றாழ அப்புறம் வந்து மொடக்கத்தான் அப்புறம் மிளகு ரசம் நண்டு ரசம் அப்புறம் வந்து நிறைய மூலிகை செடி அந்த மாதிரி எதாவது ஒரு காயம் பட்டாலோ எதாவது பட்டாலோ குப்பைமேனி அதை அரைச்சி போட்டா உடனே சரியாயிவிடும் அந்த மாதிரி நிறைய எந்த ஒரு நோயும் வராமலும் தடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய உபாதைகள் வரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து நிறைய அப்புறம் அதில் வந்து நிறைய கற்றல் பாட்டிங்கள்கிட்டேருந்து அந்த மாதிரி கற்றுக்கறதுலையே நிறைய இது இருக்கு அதுக்கப்புறோம் வந்து அது வந்து மூலிகை செடி அந்தமாதிரி செடி எல்லாம் வந்து எடுத்து அதில் உள்ள மருத்துவ குணங்களை வந்து சொல்லுறது அப்புறம் எதாவது நோய் அந்த மாதிரி வந்தா அதில் வந்து எதாவது ஒரு யாருக்காவது ஒரு மக்கள் தெரிஞ்சவங்கள்கிட்ட அவங்கள்ட்டலாம் போய் கேட்டு தெரிஞ்சிக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய அந்த காலத்துலருந்து சொல்லிக்கொடுத்துருக்காங்க நமக்கு ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எதுக்கும் யாருக்குமே இந்த மாதிரி எதுவும் தெரியாம இருக்காங்க